நான் மீஷோ ஆப்ல ஒரு சுடி ஆர்டர் பண்ணிருந்தேன் நான் ஸ்க்ரீன்ல பார்த்தத விட வேற ஒரு கலர் வந்துருந்துச்சு அதில் பட்டன்ஸ் ஸ்டோன்லாம் இருக்கிற மாதிரி நான் ஆர்டர் பண்ணிருந்தேன் ஆனால் அந்த ஸ்டோன் வந்து கொட்டி இருந்துச்சு ஸ்டோனை நானே அதை ஸ்டிட்ச் பண்ணி தான் போட்டேன் ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்னே கீழே விழுந்துருச்சு ஸோ ஓகே க்ளாத்தும் பார்த்திங்கன்னா அந்த விலைக்கான தகுந்த க்ளாத்தும் இல்லை ரொம்ப மெல்லிசாக இருந்துச்சு போட்டுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இல்லை